ஹலோ மேம் குட் மார்னிங் மேம் மேம் நான் இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து போர்ஷன் முடிக்கணும் மேம் எப்போ முடிக்கலாம் நான் பப்ளிக் எக்ஸாம் வந்துடுச்சு மழை வேறு பெய்யுது ஓ எப்போ மேம் உங்கள் உங்கள் க்ளாஸில் எப்போ மேம் எந்த டீச்சர் ஃப்ரீயாக இருப்பாங்க எந்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்கலாம் ஸ்பெஷல் க்ளாஸ் பண்ண சோசியல் மேம்ட்டேயா ஓகே மேம் நானும் இங்கே கேக்கிறேன் மேம் மேக்ஸ் மேம்ட்ட கேக்கிறேன் கேட்டுவிட்டு எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்க என்னென்னு கேட்டுவிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேர் ரெண்டு க்ளாஸையும் ஒன்றா வைச்சி ஸ்பெஷல் க்ளாஸ் பன்ணிடலாம் மேம் ஏன்னா போர்ஷன் பப்ளிக் எக்ஸாம் வேறு வந்துடுச்சி போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் நீங்கள் போர்ஷன் முடிச்சுட்டீங்களா மேம் ஆ ஓகே மேம் பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கிறாங்களா ஓகே மேம் ஏன்னா வீக் ஸ்டூடெண்ட் யாராவது இருக்காங்களா மேம் உங்கள் க்ளாஸில் ஆ ஓகே மேம் ஓகே நான் கேட்டுவிட்டு சொல்கிறேன் மேம் நீங்களும் கேட்டுவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் என்னென்னு ப்ரின்ஸ்பல் மேம்ட்ட போய் பேசிவிட்டு நம்ம ஸ்பெஷல் க்ளாஸ் வைப்போம் என்னங்க மேம் ஈவ்னிங் எத்தனை மணிக்கு மேம் வைப்போம் ஆமாம் ஃபை டு சிக்ஸ் வைச்சிக்கலாமா மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம்